நான் வந்து ஆன்லைனில் ஒரு நாவல் ஆட்ரு பண்ணேன் ஏன்னால் வந்து நான் அந்த அந்த நாவல் பேர் வந்து பெண்மனம் அப்படின்ற ஒரு நாவல் வந்து நான் வெளியே கடைலேலான் தேடிப்பார்த்தேன் நான் ஓகே தேடிப்பார்த்தேன் அந்த அந்த நாவல் கிடைக்கல ரெண்டு மூணு லைப்ரரி அங்கேயும் போய் பார்த்தேன் அந்த அந்த நாவல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஏன்னு தெரில அந்த அந்த நாவல் படித்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் வந்து ஆன்லைனில் தேட்ன எனக்கு கிடைச்சிச்சி இப்போ ஆன்லைனில் தேடக்குள்ள நான் வந்து காஸ் ஓர் காஸ்ட் அதிகமாக இருக்கும் டெலிவரி ஆக ரொம்ப நாள் ஆகும் போல அப்புடிலாம் நெனச்சேன் ஸோ அப்புடிலாம் இல்லை நான் அந்த நாவல் ஆட்ரு பண்ணேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த நாவல் எனக்கு வந்துடுச்சு என் கைக்கு வந்துடுச்சு அதேமாரி அந்த நாவலோடய ப்ரைஸும் வந்து ரொம்ப லோ ப்ரைஸாக இருந்துச்சு அடுத்து அடுத்து நான் வாங்க போகிற ப்ராடெக்ட்டுமே நாவல் அடுத்து அடுத்து நான் வாங்க போகிற நாவலுமே வந்து ஆன்லைனில் வாங்கலான்னு தான் இருக்கேன் ஏன்னா வந்து ஆன்லைனில் நம்ம வாங்கக்குள்ள ரொம்ப ஈசியாக சீக்கிரமாக காஸ்ட்டு ப்ரைஸ் லோவாகவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது அதனால அடுத்தது இனிமேலு ஆன்லைனில் ஆட்ரு பண்ணலான்னு தான் இருக்கேன் அந்த பெண்மனம் அந்த பெண்மனம் அப்படிங்கிற அந்த நாவல் வந்து வெளியே நான் தேடிப்பார்த்தேன் எந்த கடைலியுமே கிடைக்கல தேடிப்பார்த்தேன் எந்த கடைலியுமே கிடைக்கல அதனால நான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி அதில் உள்ளதை வந்து நான் படித்துக்கிட்டேன் அதை படித்ததால ஒரு பெண்ணோடய மனம் அது பற்றி நான் எப் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெண் வந்து இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவங்கிறத இந்த புக்கில் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இப்போ ஒரு உங்களுக்கு எதாவது ஒரு விஷயோம் தெரியணுன்னால் ஒரு புக்கு எனக்கு வந்து புக் படிக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதுமாரி இந்த நாவல்ஸில் வந்து நிறையா புது புது விஷயங்கள்லான் இருந்துச்சு அந்த பெண்மனம் பெண்மனம்ங்கிற நாவல் வந்து வெளியே கடையில் எங்கேயுமே கிடைக்கில இப்போ நான் இப்போ ரீசென்ட்டாக நிறையா கடை நிறையா கடையில் நான் தேடிப்பார்த்தேன் நிறையா லைப்ரரிஸில் நான் போய் கேட்டேன் அங்கே இல்லைம்மா இந்த புக் இல்லை நீ வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஆன்லைனில் வாங்கி ஆட்ரு பண்ணிக்கிட்டேன் அந்த நாவல் நாவல் அந்த நாவலை படிக்க படிக்க படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு அந்த நாவல் படிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு